கடலூர் ஹாஸ்பிட்டல்லலாம் எல்லா வசதியும் இருக்குது எம்ஆர்ஐ ஈசிஜி எல்லா ஸ்கேனும் எடுக்கலாம் அங்கே போனால் நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா ஹாஸ்பிட்டல் நல்லா சுத்தமாக நல்ல ஒரு ஹைஜீனாக இருக்கும் அங்கே போனால் மருந்து மாத்திரைலாம் அங்கே ஃப்ரீ அப்புறம் வந்து அது வந்து பூர்வீக மக்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு எல்லாமே விலை ரொம்ப மலிவாகவும் அவங்களுக்கு புரி எல்லாமே ரொம்ப ந நல்லதாவும் இருக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பாதி மக்கள் எல்லாமே கடலூர் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க கொ கொரோனா டைம்ல வந்து இப்போ பொது மருத்துவமனையிலலாம் ரொம்பவே தீவிரமாக வேலை செஞ்சாங்கள் எல்லாருக்கும் மாஸ்க் போட சொன்னாங்கள் அங்கே போனால் நோயாளிகள்லாம் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க இப்போ நம்ம கொரோனா நோய்லேருந்து தப்பிக்கணும்னால் மாஸ்க் போடணும் யாரையும் தொ அவ்வளோ சீக்கிரம் தொடக்கூடாது கையை அடிக்கடி சானிட்டைஸ் பண்ணணும் வெளியே போய்ட்டு வந்தால் குளிக்கணும் யாரையும் தொடக்கூடாது டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கணும் தும்மும் போது வாய்ல கை வைக்கணும் இருமும் போது வாய்ல கை வைக்கணும் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொரோனாவை நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்கள் கடலூர் மாவட்டத்தில் அவ்வளோவா ஒன்றும் கொரோனா இல்லை கடலூர் மாவட்டத்தில் என்னென்ன சுகாதார வசதிகள் எல்லாமே இருக்குது அப்புறம்

தும்மும் போது வாய்ல கை வைக்கணும் எல்லாருடையும் டிஸ்டன்ஸாக இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி ஏதாவது முக்கியமான விஷயம்னால் தான் வெளியே வரணும் நல்லா கஷாயம் வச்சிக் குடிக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்கள் கஷாயம்லாம் நம்மளுக்கு இலவசமாக ஹா ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருந்தாங்கள் நிலவேம்பு கஷாயம்லாம் ஹாஸ்பிட்டல்லயே இலவசமாக வச்சிருந்தாங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சி